அப்புறோம் வந்து கைவினைப் பொருட்கள் கைவினைப் பொருட்களெல்லாம் யாரும் சுத்தமாக வாங்கிறதே கிடையாது கைவினைப் பொருட்கள் நம்ம வாங்கணுனா அது காலங்காலமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அந்த கைவினைப் பொருட்கள்னா என்னெனான்னு கூட யாருக்குமே தெரியாமல் போச்சு மூங்கில் வச்சு செஞ்ச பொருட்கள் அதெல்லாம் நம்ம பாய் அந்த விசிறி மட்டை அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அந்த மூங்கில் வெச்சு தான் செய்வாங்கள் அந்த பொருட்களக்கூட இப்போல்லாம் யாரும் வாங்கிறதே கிடையாது ஏன்னால் ஃபேன் வந்துடுச்சு அந்த நம்ம விசுறுவோல்ல அந்த விசிறியைக்கூட பிளாஸ்டிகில் வந்துடுச்சு அதனால் முக்கியமாக எல்லோரும் வெளியேறிடுறாங்க விவசாயம் குறிப்பாக விவசாயம் சொல்லணும் விவசாயிகள் உங்களுக்கே தெரியும் எல்லோருமே காசு இல்லாததால் விவசாயத்தை டொக் டோட்டலாக விட்டுர்றாங்க விவசாயமே யூஸ் பண்ணுறதே கிடையாது அதுவும் அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கமும் எந்த ஒரு சலுகையும் அவங்களுக்கு கொடுக்கறதும் கிடையாது எல்லோரும் வந்து பிளாஸ்டிக்கு அது இதுன்னு யூஸ் பண்ணுறதால விவசாயமும் சுத்தமாக நிறுத்திட்டாங்கள்